ஹலோ சார் நான் உங்கள் ஃபுட் கோட்ல வந்துட்டு இப்போ ஃபுட்டு வந்து நான் ஆட்ரு பண்ணிருந்தேன் அதை பற்றி ரிப்போர்ட் பண்ணுறதுக்காகதான் இப்போ நான் உங்களுக்கு கால் பண்ணேன் ஃபுட்டு வந்துட்டு டெலிவரி பாய் வந்து டெலிவரி பண்ணிட்டு போயிட்டார் ஆனால் ஃபுட்டு வந்துட்டு எப்படி இருக்குதுனா புதுசாக சமைச்ச மாதிரியே இல்லை ஒரு கெட்டு போன ஸ்மெல் அடிக்குது உங்கள் ஃபுட் கோட் வந்துட்டு அதாவது ரொம்ப குவாலிட்டியான ஃபுட்லாம் வந்துட்டு விக் வித்துகிட்ருக்கிங்க அப்படி இருக்கும்போது ஃபுட்டு வந்துட்டு எங்ளுக்கு டெலிவரி பண்ணுறது கெட்டுப்போன மாதிரி டெலிவரி பண்ணுறது ரொம்ப பெரிய தப்பு இந்த மாதிரி தப்பு பண்ணிங்கள் அப்படினா கண்டிப்பாக கேஸ் போடுற மாதிரி ஆயிடும் இதுக்கப்றம் அந்த மாதிரி தப்பெலாம் பண்ணாதிங்கள் இப்போ எனக்கு வந்துட்டு நீங்கள் ரீஃபண்ட் பண்ணுங்கள் அப்படி இல்லைனா அதுக்கு பதிலாக வேற எதாவது ஃபுட்டை எனக்கு அனுப்பி விடுங்கள் நான் டொல்லோ க்ளாக் ஆட்ரு பண்ணேன் டெலிவரி பாய் மேலே தப்பிருக்க மாதிரி தெரியலை அவர் வந்து நீங்கள் கொடுத்தத வந்து கொடுத்துட்டு போய்ட்டாரு நீங்கள் கொடுத்த ஃபுட்டு வந்துட்டு ரொம்ப மோசமாக இருக்குது ஒரு தரமே இல்லாத மாதிரி அத அப்படி இருக்கும்போது ரொம்ப ஸ்மெல் வேற அடிக்குது நீங்கள் வந்துட்டு எனக்கு ரீஃபண்ட் பண்ணுங்கள் அப்படி இல்லைனா வேற எதாவது ஃபுட்டை வந்துட்டு எனக்கு அனுப்பி விடுங்கள்